ஒவ்வொரு வாரமும் இங்கே கிருஷ்ணகிரியில் வந்து குந்தாரப்பள்ளியில் வாரம் வாரம் சந்தை நடக்கும் கஷ்டப்பட்டு அப்புறம் வெள்ளிக்கிழமை வாரத்துக்கு இரு இரண்டு நாள் வந்து சந்தை நடைபெறும்